இப்போது மேரேஜில் பார்த்திங்க அப்படினா நிறைய வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்துட்டு முன்னாடி கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்ன்னா அதிகமாக ஜ்வல் ப் கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ வந்து மாப்ளைக்கு பார்த்திங்ன்னா மோதிரம் போடுவாங்க செயின் போடுவாங்க அப்புறோம் கை செயின் போடுவாங்க பொண்ணுங்களுக்குன்னு பார்த்திங்ன்னா செயின் இல்லை அந்த ஆரம் அந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து இப்போது நகைதான் அதிகமாக போடுறாங்க முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படினா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அழகாக ஒரு டாலோ இல்ல ரெண்டு பேர் சேர்ந்திருக்க மாதிரி இல்லைனா ஹாட் போட்டது இல்லைனா அந்த கப்பன் சாசர் அந்த மாரி கிஃப்ட் கொடுத்துட்ருந்தாங்க இப்போலாம் வந்து அந்த மாதிரி கிஃப்ட்டெலாம் வந்து மேக்ஸிமம் யாரும் விரும்பறது இல்லேங்கிறதுனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அவங்க கிட்ட இல்லாத ஒரு திங்ஸை வந்து பார்த்து ஃப்ரிஜ் வாங்கி குடுக்கலாம் இல்லைனா வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நகையாவே போட்டிருவோம் ஒரு மோதரம் கை செயின் எதாவது ஒன்று போட்டுவோம் அப்டின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இப்ப அதுதான் வந்து பரிசா குடுத்துட்டிருக்காங்க வரதட்சணைனு பார்த்திங்கன்னா வரதட்சணை இப்பைக்கும் வரதட்சணை கொடுமை இல்லைனு சொல்கிறோம் ஆனால் எல்லா இடத்துலியும் அப்படியா அப்டினா அப்டிலாம் கிடையவே கிடையாது இப்போ நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு இத்தனை பவுன் வேணவே வேணும் அப்டின்னு சொல்லி வரதட்சணை வந்து வாங்கிக்கிட்டாங்க அதை வந்து இத்தனை பவுன் வேணும் காருக்கு பணம் வேணும் வண்டிக்கு பணம் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு கேட்டுதான் வாங்கிக்கிட்டாங்க அதை வரதட்சணைனு நம்ப சொல்ல முடியாது நமக்காக கேட்கறாங்கனு அவங்க சொல்லிக்கிறாங்க பட் ஆனால் நம்ப ஃபேமிலியில் பார்த்திங்ன்னா பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கவங்களுக்கு அது வரதட்சணையாகதான் தெரியும் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க ஸ்டேட்டஸ்கு ஈக்வலாக இருக்கணும்கறதுனால மாப்ளை வீட்டில் கேட்கறது கிடையாது பொண்ணு வீட்லேயே வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தட்றாங்க ஏனால் இப்போ அவுங்கவுங்க ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்து இருக்கறதுனால இதனால் பாதிக்கப்படுறது யார்னால் அடிமக் அடித்தட்டு மக்கள்தான் ஏனால் அவங்க இப்போ இருக்கறதுனால அவங்க கொடுத்தட்றாங்க இல்லாத மக்களும் அதே மாதிரி எதிர் பார்ப்போடு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது அவங்களால செய்ய முடியறதில்ல அதுக்கப்புறோம் பார்த்திங்ன்னா நிறைய பிரச்சினைகள் நடக்கும்

உங்க வீட்டிலேருந்து எந்த ஒரு உதவியும் இல்லை அப்படி இப்படின்ட்டுனு சொல்லி பேச ஆரம்பித்திருவாங்க அதனால நிறைய பெண்கள் வந்து மன உள மன உளச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் வந்து சூசைட்லாம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஆனால் இப்போக்கி அது வந்து ரொம்ப குறஞ்சிட்டு வருது ஏனால் இப்போ வந்து அதிகமாக வந்து வரதட்சணை யாரும் கேக்கறது கிடையாது எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லைனா இல்லைனா கூட அவங்களோட ஸ்டேட்ஸ்க்காக அவங்களே பண்ணிடறாங்க இப்போ என்னால் முடியும் இதான் என்னால் பதினஞ்சு பவுன் முடியும் பொண்ணு மாப்ளை வீடு பார்க்க வரும்போதே என்னால் பதினஞ்சு பவுன் முடியும் அப்படினா வாங்க இல்லைனா வராதீங்க அப்படின் சொல்லிடறாங்க